எங்களுக்கு வந்து பறவைகள் சரணாலயம் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது சார் வேடசந்தூருன்ட்டு அது இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு பறவைகளும் அங்கே வந்து கூடும் அதுக்காகவே இந்த சரணாலயம் இது ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு தகுந்தாப்பில அந்த தண்ணி செடிகள் கிடிகள் பா இதெல்லாம் இருந்துச்சுன்னால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கரெக்டாக வைப்பாங்க அது அது அந்தந்த பறவைகளை பார்த்தாவே இது இது இந்தந்த ஊர் நாரைன்னா அதேபோல் நிறைய வேல்டு லெவல்லிருந்து எல்லா பறவைகளும் வரும் அவங்களுக்கு அப்போதான் இந்த இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு அதுக்கு தகுந்தனால் அப்புறம் அவங்களும் ஒரு ஒ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ இருப்பாங்க அந்த கு அப்புறம் வந்தோன்னே திருப்பியும் அவங்க நாடு அந்தந்த பறவைகள் சரணாலயம் போய்விடும் அது எதுனால் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸுங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் ஆப்பு மூலிமா போனால் நல்லா பார்க்கலாம் பட் இருந்தாலும் நேராக நம்ம அதை பார்க்கறத்துக்கு எங்களுக்கு இந்த வேடசந்தூர் இருக்கிறதுனால பறவைகள் சரணாலயம் அது பார்ப்பதற்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் நாங்கள் ஃபேம்லியெல்லாம் அப்பப்போ கூட்டுப்போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன்னால் அதுக்காகவே இந்த சரணாலயமில் உள்ளவங்க ஃபுல்லாக இந்த ஏரி கீரி மரம்கிரமெல்லாம் எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீனாக வைப்பாங்க ஏன்னால் இவங்கள்ல்லாம் இந்த பேர்ட்ஸெல்லாம் வந்துச்சுன்னால் கொஞ்சம் அமைதியாக வந்து எல்லாமே முட்டை விட்டு குஞ்செல்லாம் பொரித்து அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கிளம்பிரும் ஏன்னால் அவங்க வந்து உக்காரணுன்னா பறவைகள் வந்து உக்காரணுன்னா அவங்க எல்லாமே சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க அப்போதான் அந்த பறவைங்கள் எல்லாமே வரும் அங்கே பார்க்கறத்துக்கு எல்லா நாட்டுப்பறவையும் பார்க்கலாம் சரணாலயத்தில் வேலை செய்யும் போது தேங்க் யூ